பிளாஸ்டிக்கில வந்து இப்போலாம் வந்து ரொம்ப கெடுதலாக இருக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணால் இப்போலாம் வந்து கேன்சர் அதிகமாக வருது அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் வந்து குலந்தைங்களுக்குலாம் கொடுக்க பயமாக இருக்கு இது வந்து எ ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக்காகதான் இப்போ வருது அது வந்து நம்ம இயற்கைக்கு வந்து ரொம்ப கேடுதலாக இருக்கு இப்போ கீழலாம் பிளாஸ்டிக் கவர்லாம் போடுறோம் அதெலாம் வந்து மாசுபடுது அதனால பிளாஸ்டிக் வந்து அவ்வளோக்கு யூஸ் பண்ணமாட்டேன் வீட்டில வந்து சில்வர் தான் அதிகம் யூஸ் பண்ணுறேன்